நான் பிரியங்கா பேசுகிறேங்க டிஎன் பாளையத்துலேருந்து ஆ அண்ணா நீங்கள் மேஷன் தான மாரியப்பன் அவங்க தான ஓக்கேங்க எங்கள் இங்கே வீட்டுக்கு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணுங்க வீட்டில் கொஞ்சம் ஒரு ரூம் எடுக்கணுங்க ரூம் எடுக்கணுங்க ரூமை வந்து புதுசாக கட்டணுங்ணா அ ஓக்கேங்க அதுக்கு ஒர் ரூம்தாங்ணா கட்டணும் புதுசாக ஒரே ஒரு ரூம் தான் அதுக்குள்ளே வந்து செல்ஃபு அப்புறம் வந்து மேலே பாத்திரம் வைக்கிறக்கு செல்ஃபு அப்புறம் டிரெஸ் வைக்கிறதுக்கு அப்பறம் டைல்ஸ் போடுகிறதுக்கு தரைக்கு டைல்ஸ் போடணுங்க அப்புறம் செவத்துக்கு டைல்ஸ் போக ஒட்டணுங்க ஓக்கேங்க ஆ ரூம் சைஸ் வந்துடுங்க பத்துக்கு பதினாறுங்க அப்படிங்களா ஓக்கேங்க ஓக்கேங்க சரிங்க சரிங்க சரி ஓக்கேங்க சரிங்ணா நாங்கள் இப்போது நாளைக்குக்கூட வீட்டுலதாங்கண்ணா இருப்போம் ஆ பார்க்கலாங்க ஆ சரிங்க சரிங்ணா பரவாயில்லைங்க ம் சரிங்க அட்ரஸ் வந்து டிஎன் பாளையம்தாங்ணா தமிழ் நகருங்க ஃபர்ஸ்ட்டு தெருவில் இருக்கோம் ம் சரி ஓக்கேங்கண்ணா